கோழிகள் நன்றாக பராமரிக்கிறது எப்படினாக்கா வந்து அதுங்களுக்கு வந்து இயற்கை உணவும் இயற்கை தண்ணி கொடுத்தாலே அதுங்க வந்து ஆரோக்கியமாக தான் வளரும் இப்போலாம் வந்து அப்படி யாரும் வளர்க்கறது இல்லை நாட்டு கோழியே வந்து ஊசி போட்டு மருந்து போட்டு தான் வளர்க்கறாங்க அப்படிலாம் வளக்கக்கூடாது பிராய்லர் கோழி எப்படி வளர்க்கறாங்களோ அதே மாதிரி நாட்டுக் கோழி வளர்க்குறாங்க அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது எப்பவுமே வந்து எந்த கோழியாக வளர்க்கிறதா இருந்தாலுமே வந்து இயற்கை முறையில் போட்டு தான் அரிசியோ நொய்யோ கம்பு கேழ்வரகு அப்படி இல்லைனா வெளி மேய்ச்சல் விட்டு வளர்க்கலாம் நம்ம அது தவிர்த்து ஊசியோ அதுக்கு சொட்டு மருந்தோ இல்லை வேகமாக வளர்றதுக்கான இன்ஜெக்ஷன் அதுக்கான டானிக்கு அப்புறம் வந்து அதுக்கான மூட்டை மூட்டையா வந்து அதுங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அனுப்புகிறது ட்ரிப்ஸ்சு இதெல்லாம் வந்து தவிர்த்தாலே நம்மளுக்கு வந்து இயற்கையான கோழி வளர்ப்பு முறை வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும்